சுற்றுலா பயணி வந்து தமிழ்நாடுக்கு வரும் போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா இப்போ மலைகள்லாம் பார்க்கறாங்க மலை மலைக்கோட்டையில் இந்த ராஜா கோட்டை ராணி கோட்டை என்ற மாதிரி கோட்டைகள்லாம் இருக்குது கோட்டைக்கு போனால் அங்க நிறையா பழையங்காலத்து ரு மா மன்னர்கள் யூஸ் பண்ண இது அவங்க யூஸ் பண்ண அன்றாட யூஸ் பண்ண அம்மி உரல் அவுங்க யூஸ் பண்ண பீரங்கி எல்லாத்தையும் பார்க்கறாங்க அந்த மாதிரி வந்து இன்னும் நீர் பகுதிக்கு போனால் ஒக்கேனக்கல் ஒக்கேனக்கல்லாம் போனீங்கன்னால் பரகு படகு சவாரி படகு சவாரி வந்து ரொம்ப விரும்புகிறாங்க வெளிநா வெளிநாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் படகு சவாரியை ரொம்ப விருப்பம் ஆகுது ப படகு சரை போ போகிறாங்க அப்புறம் அருவியில நீர் விழ்ச்சியில குளிக்கிறது குளிக்கிறது வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து அவங்க இன்ஸ்டா பகுதியிலையும் அவங்க ஃபேஸ்புக் இணையத்தளத்தில் போடுறதுக்காகவே நிறையா குளிக்கிறதுக்கு போகிறதுக்குல்லாம் தமிழ்நாட்ட தேடி வர்றாங்க தமிழ்நாட்டில வந்து இன்னும் நிறையா இயற்கை வந்து இவ்வளோ பாதிக்கு பாதி அழிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இயற்கை வளங்கள்லாம் இருக்கிறதால திரும்பத் திரும்ப வெளிநாட்டு பயணிகள் வந்து நம்ம நாட்டில தமிழ்நாட்டில வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வந்துட்டு தான் இருக்காங்கள் அதுக்காக நம்ம இன்னும் என்ன பண்ணும்னா இன்னும் வந்து நம்ம இயற்கை வளங்கள்லாம் வளர்த்துக்கிட்ருக்காங்க நல்லா இன்னும் நல்லபடியாக பண்ணோம்னா இன்னும் வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் நிறையா வருவாங்கள் வர்றதால் நம்ம நாடும் முன்னேறும் அவங்க போய்ட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்க அன்றாடம் வரும் போது நமக்கு தா அத்தியாவசிய பொருள் ஏதாவது தகவல் மூலயமா தேவைப்பட்ற உதவிகள்லாம் வளரும் அதனால் நாடு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அப்பறம் வந்து இந்த பருவத்தை மலையெலாம் இருக்குதுல பருவத்தை மலைக்கெல்லாம் வந்து ஃபாரினர்ஸு வெளிநாட்டு சுற்றுலா வந்து இந்த அடிக்கடி வருவாங்கள் அந்த மலை வந்து ஃபேமஸ்ஸானா மலை ஃபாரினர்ஸுஸ்னு சொல்ல தமிழ்நாட்டில இருக்கறவங்க பக்கத்து நாட்டில இருக்கறவங்க எல்லாருமே போய் அதை அடிக்கடி பார்க்கறது உண்டு ஒரு இதுவாகவே இருக்குது அந்த மலை வந்து பருவத மலை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ஏறிட முடியாது அந்த பெயின் வந்து ரொம்ப வலியாருக்கும் இருந்தாலும் அதில் ஏறணும் அதில் சாகசம் பண்றதால் நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போய்கிட்ருக்காங்க